இ இந்தியானு வந்து பார்த்திங்கன்னா உணவுமுறை வந்து பார்த்திங்கன்னா மசாலா அதிகம் இருக்காது நார்த் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா மசாலா அதிகம் இருக்கும் ப்ளஸ் அது நமக்கு நம்ம இந்திய இதுக்கு அது வந்து ஒத்து வராது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இட்லி தோசை மேக்சிமம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வில்லேஜ்லெலாம் இருக்கிறவைங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன சாப்பிடுவாங்க பழைய சாதம் டெய்லியும் அதை சாப்பிட்டு தான் வேலைக்கு போவாங்க அப்புறம் மதியத்துக்கு அதேயே எடுத்து போட்டுகிட்டு போயிடுவாங்க அப்புறம் நைட்டு வந்து தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க இந்தியாவில் இட்லி அந்த மாதிரி வெறும் தோசை இட் இடியாப்பம் பணியாரம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் டெய்லியும் சா செய் இதாம்பாங்க ப்ளஸ் மசாலா அதிகம் இருக்காது ஏதோ ஒரு நாளைக்கு நான்வெஜ்ஜு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவாங்க அதே மாதிரி டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மாடன் ட்ரெண்ட் ஆயிருச்சு இல்லையா அதனாலே என்ன சாப்பிட்றாங்க டெய்லியும் எல்லார் வீட்டிலையும் ஒரு டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றாங்க செய்ய ஆரமிச்சுர்றாங்க அதே மாதிரி இரவும் அந்த மாதிரி செய்ய ஆரமிக்கிறாங்க உணவுங்கிறது பார்த்திங்கன்னா பிரபலங்கிறப்போ இந்தியன் பொறுத்த வரைக்கும் இட்லி தான் சொல்ல முடியும் எனக்கு இட்லிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தோசையும் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி சுட்டால் பிடிக்கிறது இல்லை தோசை தான் பிடிக்கிது அது ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழிப்பணியாரம்னு ஒன்று இருக்குது குழிப்பணியாரம் அது நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மசாலாப் பொருட்கள்னால் மேக்ஸிமம் வந்து இந்தியன்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னால் கொத்தமல்லி தூள் அரச்சு வச்சுக்கிறது அதே மாதிரி ஜீரகத்தூள் அந்த மாதிரி லவங்கப்பூ பட்டை அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்றதினால அவங்க என்னென்னால்

மசாலாப் பொருள் மசாலாப் பொருள்களை வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ளஸ் அந்த ஊரில் உருளைக்கெளங்கு பொரியல் அந்த மாதிரி செய்கிறப்போ மசாலாப் பொருள் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லித்தூள் அரச்சு வச்சுக்குவோம் வீடுனு இல்லை எல்லா எல்லார் வீட்டிலையும் மேக்ஸிமம் அதுதான் செய்கிறாங்க கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் சோம்புத்தூள் லவங்கப்பட்டை இதெல்லாமே அரச்சு வச்சுர்றாங்க அதே மாதிரி மசாலா மசாலால்லாம் போட்டு அரைச்சு அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க அதுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வறுத்து வெயில் வெச் வெயிலில் வச்சு கொஞ்சம் மொர மொரனு ஆனவாட்டி அதை வந்து வறுத்து வடைச் சட்டியில் போட்டு வாணலியில் போட்டு வறுத்து ஆயில் படாமல் போட்டு வறுத்து அது ஒன் இயருக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறப்ப ஒரு ஒரு நாள் வந்து நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணின மாதிரி இருக்கும் மசாலாத்தூள் செய்யறதுக்காக இந்த மாதிரி நாம் கறி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரில்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமையல் செய்யிறப்போ ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி இந்தியாவில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து

மற்ற ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளையே டிஃப்ரெண்டாக செய்வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்ச்சருக்கு இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் குக்கிங் ஃபுட்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன்